ஆ சார் சொல்லுங்கள் சார் வணக்கம் சார் ஆ என்னோடய பேர் வெங்கடேசன் சார் நான் இடம் வாங்களான்ருக்கோம் இடத்துக்கு பக்கத்தில் இங்கே தான் நான் ஸர்ச் பண்ணுறேன் ஆமாம் சார் ஓகே சார் ஓகே சார் இப்போ எவ்வளோ எவ்வளோ சார் ஃபிளாட் ரேட்டு எப்படி என்ன ஓகே சார் ஓகே ஓகே

ஓகே சார் ராம் மணிகண்டம் அது எப்படி சார் அது ஏதாவது ஃபிளாட்டு இப்போ ரெண்டு மூணு ஃபிளாட்டு சேர்ந்து வாங்குனா ஏதாது ஆஃபர் கொஞ்சம் கொடுப்பீங்களா அந்த மாதிரி ஏதாவது ஓகே சார் ஓகே ஓகே சார் இப்போ வேற இடம் சொன்னீங்களே அது எப்படி சார் மூணு முப்பது ஃபிளாட்டு தான் ஃப்ரீயாக இருக்குதுங்களா ஓ ஓக் எங்கே சார் அது எங்கே சார் கரெக்டாக ஏரியா சொன்னீங்கள் மணப்பாறையில் சொன்னீங்களா ஓகே சார் இது இப்போ எப்படி சார் இப்போ நல்லா சேல்ஸு போயிட்ருக்குதுங்களா சார் இந்த மணிகண்டத்தில் எப்படி சார் ஆமாம் சார் அதாவது ஸ்டார்டிங்கின்றதுனால இந்த ஒரு ஆஃபரு ப அப்ளே பண்ணிக் கொடுக்கறீங்க மணிகண்டத்தில் இப்போ ஸ்டார்டிங்கின்றதால் இந்த ஒரு ஆஃபர் பண்ணிக் கொடுக்கறீங்க சேல்ஸுக்கு ஓ அதுக்கப்புறம் வந்து இந்த ஆஃபர் எதுவும் கிடையாது சரிங்க சார் வீட்டில கேட்டுட்டு ஃபோன் ஓகே ஓகே சார் வேற எங்கேயும் ஃபிளாட் எதுவும் இல்லை ஓகே சார் எனக்கு வந்து இந்த ஏர்போர்ட்டு இல்லன்னா கேகே நகர் சைடு அதில் இப்போ ஓலையூர் அந்த மாதிரி ஏரியாவில ஏரியாவில இருந்தால் ரொம்ப பெ பெஸ்ட்டாக இருக்கும் இது இப்போ மணிகண்டன்னு சொல்கிறீங்களே சார் அவர் மணிகண்டன்னா பஸ் ஸ்டாண்ட் இருக்குதுங்களே இப்போ நியூ பஸ் ஸ்டாண்ட் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்களே அதை தாண்டிங்களா இல்லை முதல்லே அது தாண்டிங்களா சார் ஓ ஆமாம் ஆமாம் சார் மெயின்லே மெயின் ரோட்டுக்கு நியர் பையி நம்ம உள்ள எதுவும் போ தே ஓகே ஓகே ஓகே ஓகே ஓகே சார் ஓகே

ஆ ஓகே சார் வீட்டில கன்சல்ட் பண்ணிட்டு உங்களுக்கு என்னன்னு சொல்கிறேன் தேங்கயூ